ஆ ஆமாங்க சங்கீதா வாட்டர் கம்பெனி சரிங்க சரி எவ்வளோ வேணும் சரிங்க சரி இப்போ ஒரு லிட்டரு நாங்கள் மொத்த ஆயிரம் லிட்டருங்கும் போது கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நாங்கள் இருபது ரூபான்னு கொடுப்போம் இப்போ நீங்கள் ஆயிரம் லிட்டரு மொத்தமாக கேட்கறதுனால வேணால் ஒரு பதினெட்டு ரூபா அட ஒரு ஃபிப்டீன் கூட வாங்கிக்கோங்க ஆ நல்லா இருக்கும் ரெண்டு நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது ப்ரொடக்க்ஷன் முடிஞ்சவொடனே நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம் அதனால் ரெண்டு நாளைக்கு மேலேலாம் வந்து இருக்காது இல்லை சார் இல்லை இல்லை நல்ல வாட்டர்லாம் சுத்தமாக தான் இருக்கும் நல்ல க்ளீன் வாட்டர் தான் டூ டேஸ்க்கு மேலேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டோரேஜ்லாம் வச்சுக்கிறதில்ல எங்கே உங்கள் ஊரு எந்த ஊருங்க சார் ஆ கண்டிப்பாக பண்ண முடியுங்க சார் எந்த டைம்க்கு கிடைக்கணும் ஆ சரிங்க சார் சரி அட்ரெஸ்ஸை மட்டும் அனுப்பிச்சுவுட்டுருங்க அட்ரெஸ் சொல்ல முடியுமாங்க சார் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஆ சொல்லுங்கள் சார் ஓகேங்க சார்

சரிங்க ஓகேங்க சார் ஓகே ஓகே நாங்கள் அனுப்பிச்சுறோங்க சார் இப்போ அமௌன்ட் எப்படி சார் பே பண்ணுவீங்க ஆ ஜீபே இருக்குதுங்க சார் அனுப்பிச்சுவுட்ருங்களாங்க சார் நான் உங்களுக்கு நம்பர் சொல்லிடவா ஆ நையன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஒன் டூ ஒன் டூ ஃபோர் ஜீரோ ஓகேங்க உங்களுக்கு பாட்டில் வாட்டர் பாட்டிலாக வாங்கிக்கோங்க சார் அது தான் வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபங்க்ஷன் சொல்கிறீங்க இப்போ வாட்டர் பாட்டிலாக வாங்கிக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆ ஆமாங்க சார் ஆமாம் ஆமாம் அது தான் அவங்க வேஸ்ட்டாவாகவும் ஆகாது உங்களுக்கும் உங்களுக்கும் சேவிங்ஸ் ஆகும் அவங்க குடித்து தூக்கி போட்டுருவாங்க உங்களுக்கு பிரச்சின இல்லை என்ன இல்லைன்னா நீங்கள் ஊற்றி ஊற்றி வைக்கிர மாதிரிருக்கும் இல்லைங்க சார் காஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மி தான் கம்பர்ட் அதை நீங்கள் அந்த பாட்டில் மொத்தமாக வாங்கி கம்மி தான் ஆ கம்மிதாங்க சார் உங்களுக்கும் சேவிங்ஸ் தான் இருக்குதுங்க சார் இருக்கு எப்படியும் உங்களுக்கு பாட்டிலுக்கு மூன்றுபா வரைக்கும் சரிங்க சார் சொல்லுங்கள் சார் ஆ ஆ நல்லா இருக்குதுங்க சார் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி சுற்றி இருக்குற கம்பெனியை கம்பேர் பண்ணணையில இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஆ வாங்கிக்கோங்க சார் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்கள் ஆ சரிங்க சார் சரிங்க சார் உங்களுக்கு நான் வந்து சொல்லிகிறேங்க சார் ஆ ஆ ஆ சொல்லிடுறேங்க சார் ஆட்ரு வந்துடுங்க சார் நீங்கள் ஜீபே பண்ணிவிட்டுருங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் நான் நீங்கள் ஜீபே பண்ணிவிட்டுருங்க நான் உங்களுக்கு அனுப்பி ஆ ஆயிரம் லிட்டராங்க சார் தௌசண்ட் லிட்டராங்க சார் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புகிறேங்க சார் மெசேஜ் அனுப்பிச்சுவுட்றேன்

ஆ கம்மி பண்ணிக்கலாங்க சார் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம இது மொத்தம் எவ்வளோ வருது எவ்வளோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் போட்டு அனுப்பிச்சுவுட்றேங்க சார் மெசேஜ் பண்ணிவுடுறேன் நீங்கள் வந்து எனக்கு ஜீபே பண்ணிவிட்டுருங்க நான் ஆட்ரை வீட்டுக்கு வந்துடுங்க சார் ஓகேங்க ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ